மிகப்பெரிய பலம் வந்து விடாமுயற்சி நான் ஒரு செயலை எடுத்தேன்னா அந்த செயலை திரும்ப திரும்ப எனக்கு அதில் வந்து ஒரு ஃபெய்லியர் வந்துச்சுனாலும் நான் அதை வந்து விடமாட்டேன் நான் அதை கடைசி வரைக்கும் அந்த விஷயத்துல நான் வந்து அட்டண்ட் பண்ணுற வரைக்கும் நான் அதுக்கு போராடி நான் அந்த விஷயத்த செஞ்சு முடிப்பேன் அதேமாதிரி என்னுடைய பலவீனம் பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக எல்லோரையும் நம்பிடுவேன் நான் ஈஸியாக எல்லோரையும் நம்புறதுனாலேயோ என்னமோ என்னை நிறைய பேர் ஏமாற்றுவாங்க எனக்கு பின்னாடி பேசுவாங்க ஆனால் அதையும் வந்து நான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னுடைய பலமாக மாற்றிக்கிட்டேன் நான் இன்னொருத்தங்க என்னை வந்து புரணி பேசுகிறாங்க அதை பற்றி நான் கவலைப்படாம நான் நானாகவே இருக்க பழக கற்றுக்கிட்டேன்